ஹலோ ஆ அதான் ஆ ஆ சொல்லுங்கள் நான் மேனேஜர் பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படியா சரிங்க அப்படிங்களா சரி நான் ஒ ஐயய்யய்யயோ சரிங்க நான் உடனே இப்போ ரூம் பாயை அனுப்புகிறேன் இப்போ ரூம் பாயை அனுப்பி கு அதை க்ளீன் பண்ண சொல்லுறேன் அப்படி முடியலனா உங்களுக்கு வேறு ரூம்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் சாரி இதை ஒரு பெருசாக ஆனால் எடுத்துக்காதீங்க

ஐயய்யோ சாரி சாரி மேடம் சாரி மேடம் நான் இதுமாதிரி இனிமேல் நான் நடக்காமல் பார்த்துக்குறேன் ஒன் நாட் டூ மேடம் சரி இனிமேல் நான் பார்த்துக்குறேன் மேடம் இப்போ ரூம் பாயை உடனே அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு

ஐயோ இப்போ இது அவர் வேறு ஒரு மேனேஜர் இருந்தார் அவர் போய்ட்டார் இப்போ நீ வந்து இப்போ சொல்லிட்டீங்கள்ல நான் இன்னும் ஒரு வித்தின் ஒன் டூ மினிட்ஸில் உங்களுக்கு ரூம் பாயை அங்கே அனுப்புகிறேன் எல்லாம் பண்ணித்தரன் மேடம் சாரி மேடம் நல்லது மேடம் நல்லது மேடம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வேறு நல்ல ரூம்பா ஏற்பாடு பண்ணுறேன் இல்லை இதையே நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி முடியலனா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வேறு ரூம்ப அரேஞ்ச் பண் இது சரி பண்ணுற வரைக்கும் வேறு எடங்களாக ஏப்பா ஒன் நாட்டு ஒன் நாட் த்ரீல ஆள் இருக்கா ஆள் இருக்கு சரி ஒன் நாட் ஃபை பக்கத்தில் இருக்கு மேடம் அதில் நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள் நான் ஏ ரூம்பு அது நல்லாருக்கும் இது நான் ஏ ரூம்பு க்ளீன் பண்ண சொல்லுறேன் அப்படி இது ஓகேன்னா இதுல இருங்க இல்லன்னா ஒன் நாட் ஃபைல இருந்துக்கறதாக இருந்தாலும் இருந்துங்க தேங்க் யூ மேடம் ஆ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம்